சமூகத்தில் வந்து படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை விளையாட்டும் முக்கியம் படிப்பு எவ்வளோவு அவ்வளோ முக்கியம் அதே ஈக்குவலுக்கு விளையாட்டும் முக்கியம் விளையாடுவதினால் உடலுக்கு நன்மை ஏற்படுகிறது இதனால் கபடி கபடி விளையாடுறவங்க கபடி விளையாடுவதினால் உடலுக்கு வேர்வை வருகிறது வருகிறதால் உடல் வந்து ஆரோக்கியமாய் இருக்கிறது கபடி வந்து தமிழ்நாட்டில் முக்கிய அங்கேமாக வகிக்கிறது கபடி விளையாடுவதன் விதிகள் வந்து என்னன்னா பன்னெண்டு பேர் விளையாடுகிறோம் பன்னெண்டில் ஏழு பேர் மெயின் விளையாட்டு வீரர்கள் அஞ்சு பேர் சப்ஜெக்ட் விளையாட்டு வீரர்கள் கபடி விளையாடுவதினால் முக்கியதுவம் அளிக்கிறது மக்களுக்கு வீரர்களுக்கு அளிக்கிறது இது வந்து விளையாடுவதினால் வீட்டில் வந்து அனுமதிக்க மாட்டாங்கள் எங்கள் கை கால் ஒடஞ்சிருமோனு பேரென்ட்ஸ் பயப்புடுகிறாங்க இதனால கிராமப்புற மக்கள் வந்து கபடி விளையாடுவதை சிலர் தடுக்கிறார்கள் இதே நகர்புறங்களில் வந்து கபடி விளையாடுவதில் ஒரு முக்கியமாக அங்கமாக வகிக்கிறார்கள்